இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட வந்து எல்லாம் வந்து நம்மளை வந்து அடிமைத்தனமான இதில் வந்து வச்சுருந்தாங்க அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து நிறையா போராட்டங்கள் நிறையா உயிர் இழப்புகளெலாம் நிறைய நடந்திருக்கு அவங்கள்கிட்டேருந்து சுதந்திரம் வாங்குறதுக்காண்டி அவர்கள்டேருந்து சுதந்திரம் வாங்கினதுனாலதான் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சுதந்திரமா நம்ம நே எந்த நேரத்துக்கு வேணாலும் வெளியே வந்து இது பண்ணிக்கிட்டு சுதந்தரமாக இருப்போம் பெண்கள் வந்து எந்த நேரத்தில் வேணா எங்கே வேணாலும் போகலாம் ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஏரோப்லேன் ஓட்டுகிற வரைக்கும் பெண்கள் இருக்காங்க இல்லை இதுவே வந்து ஆங்கிலேயர்கிட்ட நம்ம அடிமையாக இருந்திருந்தோம்னா இன்னும் இதுவரைக்கும் நம்ம வந்து நம்ம ஆண்களே ஆண்களே கூட எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அவர்களுக்கு கீழேதான் அடிமையாக இருந்திருக்கணும் இதனால் வந்து நம்ம வந்து அந்த காலத்திலேருந்து நிறையா போராட்டங்களெலாம் நடந்திருக்கு நம்ம ஆங்கிலேயர்கிட்டேயிருந்து நம்மை மீட்டு எடுக்கிறதுக்காண்டி சுதந்திரத்தில் நிறைய பேர் வந்து தன்னோடய உயிரை கூட கொடுத்து நம்ம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்ப இதுவாக இருக்குது அதில் வந்து முக்கியமானவங்க வந்து இது பண்ணுறது வந்து காந்தி காந்தி தாத்தாதான் வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இடத்துல இருக்கார் சுதந்திர போராட்டத்தில் அவர்தான் எல்லாமே பண்ணியிருக்காரு ரத்தோம் உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லிவிட்டு ஒன்று இது பண்ணி உப்பு காய்ச்சி அதில் வந்து எதுவோ அது வந்து அவர் வந்து அவர்தான் உப்பு காய்ச்சி போராட்டம் இது பண்ணி போராட்டம் இது பண்ணி நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தை இது பண்ணி கொடுத்தாரு அவர்தான் சுதந்திரம் கொடுத்ததுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவருதான் அதேமாதிரி வந்து திருப்பூர் குமரன் அவர் வந்து உயிர் போகிற நேரத்தில் கூட அவர் நம்மளுடைய இந்திய நாட்டின் கொடியை வந்து கீழே விட்டதுக்கிடையாது அப்புறம் வந்து கல்விக்காக நிறையா பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க கா காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் அவர் தான் வந்து கல்விக்கு கண் கொடுத்தவரு அதேமாதிரி விவேகானந்தர் அவர் வந்து சிறுவர் சிறு குழந்தைகள் கல்விக்காண்டி அவர் பண்ணியிருக்காரு அதேமாதிரி நிறையா தலைவர்கள் நிறையா நிறையா பேர் இருக்காங்க அதனால் வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வந்து சுதந்திரத்துக்காண்டி நிறைய பேர் உயிர் உட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து எப்பையும் நம்ப மனதில வச்சுக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக வந்து அடுத்து வந்து இந்தியா வந்து வல்லரசாக வல்லரசாகறதுக்காண்டி நம்ம வந்து அடுத்து வந்து இந்தியாவில் தான் அதிகப்படியான இளைஞர்கள் இருக்காங்க அவங்க மூலயமா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ள வல்லரசு ஆயிடும்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லிட்டுருக்கார் அதுக்காண்டி இந்த இந்திய நாட்டு இளைஞர்கள் வந்து போராடிட்டிருக்கோம் வல்லரசாகறத்துக்காண்டி